எனக்குன்னு என்னுடைய வாழ்வில் தனிப்பட்ட ஒரு லட்சியமாக நான் வச்சுருக்கிறது எப்டியாவது ஒரு அரசாங்க வேலையை வாங்குறது அதுக்காக நான் டெய்லியும் படிச்சிகிட்ருக்கேன் ஸ்கூல் புக்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து நல்லாதான் படிச்சுட்டு வந்தோம் ஒரு ஒரு பொறியாளர் ஆவணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் பட் இருந்தாலும் இப்போதைக்கி பொறியாளருக்கு இன்ஜினியருக்கு வந்து தமிழ் நாடில் இந்தியாவில் மதிப்பு இல்லவே இல்லை ஸோ வெளிநாடு போனால் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கான விருப்பங்கள் எனக்கு ரொம்ப குறைவு ஸோ அதனால் வெளிநாடு போகிறதுக்கு நான் விரும்பல ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு தமிழ் நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சோன்றத விட ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டிங்கில் ஒரு கிளர்க்கு இல்லைன்னா ஒரு விஏஓ வேலை இருந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமா கருதுகிறாங்க ஒரு சமூக ஒரு அக்கறையும் உள்ள இதாயிருக்கு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதில் ஒரு போஸ்ட்டிங் வாங்கி மக்களுக்கு சேவை பண்றதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமாக நினைச்சிட்ருக்கேன் அதுக்காக நான் வந்து டெய்லியும் படிச்சிகிட்ருக்கேன் அதுக்கு தூண்டுகோலாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் நாட்டில் தமிழ் வழியில் படித்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகி இந்திய லெவெலில் ஒரு பெரிய பேருலாம் வாங்கின பல ஐஏஎஸ்கள் பெரிய ஒரு அரசியல்வாதிகள் தமிழ் நாட்டில் இருந்துட்டு அரசு தமிழ்நாட்டில் இருந்து படித்து ஐஏஎஸ் ஆகி திருப்பி அரசியலுக்கு வந்திருக்க நம்ம அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதிகள் இவங்களோடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாக்கும்போது நமக்கு ஒரு தூண்டுதலாக தான் இருக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து படித்த ஒரே காரணத்தினால ஐஏஎஸ் ஆகி ஐஏஎஸ் ஆன ஒரு அதை வச்சு ஒரு இந்திய லெவெலில் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு மெம்பராக சேர்ந்து இன்னைக்கி தமிழ் நாட்டுடைய அரசியலையே தலைகீழாக மாத்திகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சியப் பாதையை நோக்கி செல்வதற்கு நமக்கு ஒரு உந்துகோலாக இருக்கு ஸோ அதனால் நாம்மளும் படிச்சுட்டு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அது போக பார்த்தோம்னா நடிகர் மறைந்து போன நடிகர் விவேக் அவங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஒரு டிஎன்பிசியில் தலைமை செயலகத்தில் வேலை பாத்துகிட்ருந்தாரு அதுக்கப்றம் சினிஃபீல்டில் நடிக்க மாதிரி வந்து பிரபலம் ஆகி திருப்பி அவர் இறக்குறதுக்குள்ளாற நம்ம தமிழ் நாட்டுக்கு ஏகப்பட்ட ஒரு நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்தக் கூடிய ஒரு அம்பாஸ்ட்ராக இருந்திருக்காரு டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாமுடைய கனவு திட்டமான மரம் நடுதல் திட்டத்தை அவர் வந்து சாகிற வரையும் செஞ்சிகிட்டே இருந்தார் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய பேர் மரம் நடுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு சமுதாய மாற்றத்திற்கு சமுதாய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு போகிறதுக்கு நம்பளுடைய லட்சியம் உதவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அதனால் தான் நான் என்னுடைய லட்சியத்தை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இப்போ இந்த மாதிரி விவேக் மாதிரி அடுத்தது வந்து டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் மாதிரி அப்றம் பார்த்தேன்னா படித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்டில் வேலையில் பார்த்துட்டு திருப்பி ஒரு ஒரு குடியரசு தலைவராக மாறுற அளவுக்கு இதானார் அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவருடைய செயல் திட்டங்கள் இருந்தது ஸோ அது போல் ஆகணுன்தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்